ம் சொல்லுங்கள் ஆ இருக்குங்க ஆ ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோவை தானே கேட்கறீங்க அதையோட ஃப்யூச்சர்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் கிளியராக தெரியும் ரொம்பவே நல்லா தெரியும் த்ரீ கேமராஸ் இருக்குது ம் எயிட் சிக்ஸ்டி ஃப்ரோம் ப்ரோமோ இருக்குது அப்றம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா கேட்கும் ஒயர்லஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜரில் ஒயர் இல்லை சார்ஜரில் போடணுன்லாம் இல்லை நீங்கள் கீழே வச்சிட்டா கூட அது சார்ஜ் ஆகிக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஸோ அந்த மொபைலே எல்லா மொபைலையும் விட கொஞ்சம் நல்லா பெட்டரான மொபைல்னே சொல்லலாங்க உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டில் வேணும்ன்னு நினைக்கிறீங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஆ ஓகேங்க சரிங்க ஃபிஃப்டி தௌசண்டில் இருந் பார்க்கறேங்க ஆ சரிங்க அதெல்லாம் குவாலிட்டியாதாங்க இருக்கும் குவாலிட்டி இல்லாமல்லாம் இருக்காது ஃபோன் ஃப்யூச்சர்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்கும் நல்லா தாங்க இருக்கும்

ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ்லாம் நல்லா தாங்க இருக்குது ஸோ ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும் அதனால பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரேட் டூ ஹண்ட்ரேட்டுக்கு மேலே ஃபோட்டோஸ் கூட வச்சிக்கலாம் டூ ஹண்ட்ரேட் ஆ சரிங்க நீங்கள் எப்போது வரீங்க கடைக்கு ஆ சரிங்க தேங்க்ஸ்ங்க